இந்த மாவட்டத்தை பொறுத்து இப்போது பொறுத்து பாத்தோனா சுற்றுலாத்தலன்னும்போது திருவண்ணாமலை ஆன்மீகத்தலம் சாத்தனூர் அணை வந்து இருக்குது அங்கே ஓரளவுக்கு இந்த முயல் முதலை பண்ணை உள்ளே வந்து பூங்காக்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போலுருக்கு மேலே இருக்கிற ஜமுனாமாத்தூரில் நல்லா சுற்றுலாத்தலம் அங்கே வந்து ஆனால் மக்கள் தங்கி பாக்கிற அளவுக்கு அந்த வசதி இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு சுற்றுலா மையம் மாதிரி ஒரு இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து தங்குற வசதி எல்லாத்தையும் பஸ்ஸு போக்குவரத்துலாம் போனால் நல்லாயிருக்கும் அப்றம் இந்த கலசப்பாக்கம் அடுத்து உள்ளே இருக்கிற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில்லேயும் வந்து பருவதமலைன்னு அந்த கோவில் எதாவது அந்த அந்த கோவிலும் நல்லா சிறப்படைய அரசாங்கம் கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணலாம் அது கீழ்பென்னாத்தூர் பகுதியே ஒரு தாலுக்கா மையமாக இருக்குதே ஒழிய வட்டாரத்தில் வட்டார ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை அது கொஞ்சம் இங்கேயிருந்து திருவண்ணாமலைக்கும் அங்கே இங்கேயும் ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போக முடில அதனால இந்த தாலுக்கா ஆஸ்பத்திரி மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சுற்று பக்கத்தில் ஜனங்கள் வந்து ஒரு பார்க் வசதி இல்லை ரெண்டாவது இந்த வயதான பெண்கள் அப்றம் பெண்கள் எல்லாம் இந்த வாக்கிங்லாம் போவாங்க அவங்களுக்கு தேவையான நடைபயிற்சி பண்ணுறத்துக்கு எக்ஸைஸ் பண்ணுறத்துக்கு அதான் அரசாங்கம் கொஞ்சம் நல்லா கூடுதலான ஒரு கவனத்தை சிறப்பு கவனத்தை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கீழ்பென்னாத்தூர் சுற்று வட்டார பகுதியில் பொறுத்த அளவுக்கு மக்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அவலூர்பேட்டைக்கு இருபது கிலோமீட்ரு போய் அந்த விவசாய உற்பத்தி பொருள் மாடு ஆடு கோழிலாம் விக்கிறத்துக்கு சந்தைக்கு போகிறாங்க இந்த பக்கத்தில் அதேமாரி தல்லாக்குளன்ற பகுதிக்கு போகிறாங்க கீழ்பென்னாத்தூரில் அது பாரம்பரியமாக இருந்த ஒரு சந்தை நின்று போச்சு இப்போ மறுபடியும் ஆரம்பித்தா அங்கே இருக்கிற ஒரு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருக்கு உள்ள விவசாய பெருங்குடி மக்கள்லாம் அவங்களுக்குள்ள காய் இந்த காய் இந்த மாடு ஆடு கோழி அப்றம் மத்த விளை பொருள்லாம் வந்து காய்கறிலாம் கொண்ணாந்து ஒரு சந்தை மாதிரி உற்பத்தி பண்ணி நேரடியாக மக்கள்ட்ட போய் சேரும் அது மாதிரி இருந்தால் ஒரு சிறப்பாக இருக்கும்